ஹலோ ஹலோ ப்ளம்பருங்களா ஆ என்னோடய ஆ என் கிட்சனில் வந்து பைப்பு வந்து உடஞ்சிருக்கு அதை வந்து இப்போ மாற்றணும் அதுக்கு எவ்வளோ ஆகும் அதில் என்ன ப்ராசஸ் இருக்குது எனக்கு நீங்கள் எப்போ மாற்றி தருவீங்க முக்கால் மணி நேரம் ஆகுமா இல்லை பாத்திரலாம் அலம்புனா எல்லா தண் எல்லா தண்ணியும் வெளியில் வருதுங்க அப்படிங்களா சரி நீங்கள் எப்போ வர முடியும் நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருப்பீங்க ஏன்னால் எனக்கு உடனே இதை மாற்றி ஆகணும் ஏன்னால் தண்ணியெல்லாம் வெளியில் வருது டெய்லி அதை துடச்சிட்ருக்கற மாதிரி இருக்குது சரி நீங்கள் மட்டும் வருவீங்களா இல்லை உங்கக்கூட யாராவது வருவாங்களா அப்படிங்களா ஆ எனக்கு வந்து கிட்சனில் மட்டும் இல்லாமல் பாத்ரூம்லியுமே எல்லா செட்டும் மாற்றணும் ஏன்னால் தண்ணி எல்லா பக்கமும் லீக்கேஜ் ரெண்டு பேர் வேணுங்களா எவ்வளோ நாள் நிறையா இடத்துல மாற்ற வேண்டியது இருக்குது எனக்கு ஆனால் பக்காவாக முடிச்சுத்தர மாதிரி வேணும் நீங்கள் எப்போ வர முடியுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் ஓ ரெண்டு ஆள் வேணுமா எவ்வளோ ஆகுங்க ரெண்டு ஆள்

அப்படிங்களா ஆனால் எனக்கு பக்காவாக பண்ணித்தருவீங்களா தோராயமாக சொல்லுங்கள் எவ்வளோ ஆகுன்னு அப்படிங்களா அப்போ நீங்கள் வந்து பார்த்தா தானே சார்

ஆமாங்க பாத்ரூமில் ரெண்டு டேப் இருக்குது அப்புறோம் ஹீட்டர் போட்டுறனால தான் தண்ணியில் ப்ராப்ளம் வருதுன்னு நான் நினைக்கிறேன்

ஆ ஹீ ஹீட்டர் போட்டுறனால பைப்பில் ஒரு இது வருது ஒ ஒரு மாதிரி மெல்ட் ஆகிற மாதிரி இருக்குது அப்படிங்களா

ஆ சரி நீங்கள் வந்து பாருங்க எவ்வளோ ஆகுங்கிறத அப்புறம் நீங்கள் இங்கே லிஸ்ட்டு போட்ட அப்புறம் எனக்கு சொல்லுங்கள் ஆ சரி தேங்க்யூங்க ஆ